தமிழ்நா தமிழ்நாட்டில பெரிய பெரிய நூற்றம நூற்றாண்டுகா நூற்றாண்டு காலத்தில் பேரரசர்கள்லாம் அவங்க அவங்க கோ கோயில் கட்டி பெரிய பெரிய கோயில்களை கட்டியிருக்காங்க அந்த கோயில்களைக்கட்டி அந்த கோயில்களுக்கு போக வர எல்லாம் இருக்கிறாங்க அவங்க கட்டுனதனால எல்லாத்துக்கும் அது சந்தோஷமாக அந்த கோயில்களுக்கு போய்ட்டு வராங்கள் டில்லியில டில்லியில தாஜ்மஹால் கட்டியிருக்குறாங்க ஷாஜஹான் அவங்க உம் மனைவி மும்தாஜ்ஜூக்காக ஷாஜஹான் கட்டினத இது கோட்டை அந்த அதெலாம் நல்ல பார்க்கக்கூடிய எடம் இதெலாம் பெ பெரிய பெரிய பேரரசர்கள் நல்லபடியாக கட்டி எல்லாத்துக்கும் ப போக வர அது பார்க்கக்கூடிய ஒரு இதாக இருந்துக்குது இன்னும் அதைமாரி கா பல பேரரசர்கள் பல பல கோயில்களை கட்டியிருக்குறாங்கள் அந்தக்கோயில்களை கட்டினதுல அவங்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு இது முன்னாள் உள் உள்ளவங்களுக்கு அந்த பேரரசர்களும் அந்த அவங்களுக்காக கட்டினதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் போக போய் போக்குவரத்துக்காக நல்லபடியாக எல்லாரும் போய் பார்த்துட்டு வரக்கூடிய இதாக இருக்கிறது அந்த கோயில்கள்லாம் மசூதி கட்டியிருக்காங்க பெரிய பெரிய கோயில்கள் கட்டியிருக்குறாங்க தஞ்சாவூர்ல பிரகதீஸ்வரர் கோயில் கட்டியிருக்காங்க நந்தி சிலைகள்லாம் கட்டியிருக்காங்க எல்லாம் கட்டி நல்லபடியாக எல்லாத்துக்கும் வர்ற மக்கள்களுக்கெலாம் போக போக்குவரத்துக்காக பார்க்குறதுக்காக சிலைகள் வடிச்சிருக்காங்கள் சார் நல்லபடியாக